பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு